எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கு நிறையா அந்த வயசானவங்களுக்கெல்லாம் பாரியூர் பச்சை மலை பவள மலை பண்ணாரி அப்படினு நிறையா கோயில்ஸ்ஸு கோயில் இருக்கு அதனால் வெள்ளிக்கிழம அந்த மாதிரியெல்லாம் நிறைய வயசானவங்க ரொம்ப விரும்பி போவாங்க அப்புறம் ஈரோடு சைடு வஉசி பார்க்குன்னு இருக்கு அது சில்ட்ரன்ஸ் எல்லாம் போய் சன்டே வந்து நல்லா விளாடுவாங்க ஃபுல்டே அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க அப்புறம் இங்கே அதே கோபி சைட்டில் பார்த்தோம்னா கொடிவேரி அங்கே நல்லா வந்து படகு சவாரி அப்புறம் அந்த நீர்வீழ்ச்சியில போய் குளிக்கிறது அதெல்லாம் நிறையா இளைஞர்களும் சரி நிறையா வந்து போய் என்ஜாய் பண்ணி அன்னக்கு ஃபுல்டே ஸ்பெண்ட் பண்ணி நல்லா குளிச்சிவிட்டு நல்லா ரிலாக்ஸாக வருவாங்க அங்கேயே குளிச்சிவிட்டு வரும்போது அங்கே மீனுக்கு அதெல்லாம் கடையெல்லாம் இருக்கும் மீன் சாப்பிட்டு அந்த ஃபுல்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க அப்டே வந்தால் குளப்பலூர்லையும் அப்டி தான் ஒரு சிறுவர் பூங்கா போட் ஹவுஸ் அந்த மாரி இருக்கு அதனால் நாங்கள் இங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டியே போயிருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் போட்டில் போகவும் நல்லா ஆசையாக இருக்கும் அப்போ இதை பார்த்துட்டு அய்யோ இங்கேயும் போட்டெல்லாம் ப போட் ஹவுஸ் எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு நிறைய விரும்பி போட் ஹவுஸ்க்கு ஒரு ஒரு பர்ஸன்க்கு வந்து ஐம்பதுரூவா அதனால் நீட்டாக போயிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க குழந்தைங்கள்லாம் நல்லா வந்து பூங்காவில நல்லா விளாண்ட்டு நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவ்வளோ நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்கு நிறையா அப்புறம் வந்து நல்லா அது மாதிரி நிறைய தேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு எங்கள் கோப்பியிலே புதுசாக இப்போ ஜியான் தேட்டர்னு வந்துருக்கு ஒரே தேட்டரில் மூணு ஸ்கிரீன் அந்த மாதிரி இருக்கு என்ன ரிலீஸ் ஆகுதோ அந்த படம் வந்து உடனே வந்துரும் உடனே நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு முதல்ல ஆன்லைனில் புக் பண்ணி நல்ல ஒரு நல்ல சீட்டாக போட்டு போயிருவோம் அங்கே நல்லா கடையெல்லாம் இன்டெர்வல் நல்லாருக்கும் நல்லா அன்னக்கு போய் நல்லா ஃபுல்டே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் ஸ்கிரீன் எல்லாம் நல்லாருக்கும் ரிலீஸ் ஆன படத்தை வந்து இப்போ ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அது அது அப்படி ஒரு நாள் என்ஜாய் பண்ணி போவோம் அது போக சின்ன சின்ன தேட்ரு த்ரீ ஸ்ரீவள்ளி தேட்ரு ஜெயமாரதி தேட்ரு அப்படினு நிறை நிறையா தேட்ரு இருக்கு ரிலீஸ் ஆன படம் அந்த மாதிரி நிறையா படம் வந்துரு அதையும் நல்லா பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் அப்படியே அங்கே சிறுவலூர் அங்கெங்கல்லாம் போனால் இந்த மாதிரி நிறைய என்ன விவசாய சமையல் மண் வீட்டு சமையல் அந்த மாரின்லாம் ஒரு தோட்டத்துலையே சமையல் செஞ்சு அவங்களே வீட்டில் செஞ்சு தருவாங்க அதையும் ஒரு நாள் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் பறவைகள் சரணாலயம்ன்னு ஒன்று இருக்கு அதையும் போய் பார்த்துட்டு அங்கே ஃபுல்டே என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு அங்கேயே ஒரு ஃபேமஸான வீட்டு சமையல்ன்னு ஒரு கடை இருக்கு அங்கேயெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அதனால் ஈரோடு மாவட்டத்தில் அதுவும் எங்கள் ஊர் கோபிசெட்டிப்பாளையத்தில் அது வந்து சும்மா ஸ்மால் கொடைக்கானல் அப்படினே சொல்லுவாங்க அந்தளவுக்கு எல்லாம் பச்சை பசேர்னு அவ்வளவு இருக்கும் சூட்டிங்கெல்லாம் இங்கே நிறைய எடுத்துருக்காங்க கொடிவேரியில பாரியூரில் அந்த மாதிரி சினிமா சூட்டிங்கெல்லாம் முதல் வந்து இப்போ தான் வெளிநாடெல்லாம் போகறாங்க அப்போ வந்து கோபியில வந்து சூட்டிங்க்கே ஃபேமஸான இடம் கோபிசெட்டிப்பாளையம் தான் அதனால் இங்கே வந்து அந்தளவுக்கு எல்லாம் பசுமை நிறைந்தது அப்படி இருக்கும் எல்லாம் எந்த இடத்துல கோவில்களும் சரி பழங்காலத்து கோயில்கள் அதை மாதிரி பாரியூர் அம்மன் அப்படிங்கிறது அதுவும் அப்படிதான் திருவிழா கரெக்டாக அது பொங்கல் டைம்மில் வருமா அப்போ ரிலேஷன் எல்லாம் வருவாங்க அது ஒன் வீக் வந்து எல்லாம் வந்து அங்கே வந்து தூறி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆர்கெஸ்ட்டாக அதெலாம் ஆர்கெஸ்ட்டாக இருந்தாலாம் முன்னாடியே போய் நாங்கள் புக் பண்ணி நல்லா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் அவ்வளோ திருவிழா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பச்சை மலை பவள மலைங்கிறது அலகு குத்துறதுன்னு ஒரு இது இருக்கு பௌர்ணமி அந்த மாதிரி தைப்பூசம் அப்படிங்கிறப்போ அலகு குத்திவிட்டு அப்படி வருவாங்க அதை பார்க்கவே அவ்வளோவு கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் அதைய பார்த்துட்டே இருக்கலாம் போ இருக்கும் அந்த மாதிரி நிறைய எல்லா நிறையா சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா எல்லாமே இருக்கு அதனால் ரொம்ப நல்லா இருக்கு கோபிச்செட்டிப்பாளையம்